ஹலோ குட் மார்னிங்பா வினோத் வெல்டிங் ஷாப்பா சார் இதுமாதிரி நம்ப வீட்டுக்கு வந்து ஒரு அயன் கேட்டு ஒன்று போடணும்பா நாங்கள் காரைக்குடியில முனிச்சலத்தில் இருந்து பேசுகிறன்பா அதான்பா நம்ப வீட்டுக்கு ஒரு அயன் கேட்டு போடுணும் கேஸ் வெல்டிங் இருக்காப்பா கேஸ் வெல்டிங் வந்து கேஸ் வெல்டிங் வந்து கொஞ்சம் லைஃப் கூடன்னு சொன்னாங்க உங்கள்கிட்ட இல்லையாபா நீங்கள் என்ன வெல்டுபா யூஸ் பண்ணிக்

ஓ இல்லை ஃப்ரெண்ட்கிட்ட ஃப்ரெண்டு வந்து நம்ப ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா கேஸ் வெல்டிங் வந்து டேமேஜ் கம்மியாக இருக்கும் லைஃப் நல்லா இருக்கும் சொன்னார் அதான் கேட்டேன்

இது எனக்கு ஒரு டவுட்பா இப்போ நீங்கள் கேட்டு போடுறிங்களே அதில் அப்படியே அந்த வாட்டர் ப்ரூப்பு அந்த இது லப்பம்லான் சொல்லுவாங்களே அதுலாம் வச்சு இருக்கிங்களா மெட்டீரியல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்றன்பா நீங்கள் ஒர்க்கு வந்தால் மட்டும் போதும் ஆ உங்களுக்கு சேலரி எவ்வளோபா ஒன் டேக்கு தௌசண்ட் உங்கள் கூட யார் வருவங்களா ஹெல்பரு சிக்ஸ் ஹண்ரட்டாபா சரிபா இந்த மெஷர்மென்ட்லாம் எடுக்கணுன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு என்ன ஏது எவ்வளோ பிரைசு ஸ்கொயர் எவ்வளோ வேணும்ன்னு சொன்னிங்கன்னா நான் வந்து வாங்கி வச்சுடுவன் நான் ஸ்கொயர் போடணும்றேன் ரேட் எம்எஸ்தான்பா அதான் நீங்கள் வந்து மெயின் கேட்டு தான் அந்த கார் பார்க்கிங் வெளியே உள்ள கேட்டுதான் போடுணும் ஆ அதான்பா இது மெஷர்மென்ட் எடுக்கனம்னா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் லீவ் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு நீங்கள் நான் சொல்கிறேன் நீங்கள் வாங்க நான் இப்போ ஃப்ரீயாகதான்பா இப்போயே ஃப்ரீயாகதான் இருக்கேன் நாளைக்கு நான் லீவு போடுகிற மாதிரி இருக்குப்பா வந்திங்கன்னா நீங்கள் அப்படியே மெஷர்மென்ட் எடுத்து எவ்வளோ மெட்டீரியல் ஆகும் சொன்னிங்கன்னா இறக்கி வச்சுடுவன் இப்போ ஆ ஓகேபா ஆ இதுதான்பா புலிக்குடி ஆ ஓகேபா சரிபா ஓகே சரி தேங்க் யூபா